ஹலோ வணக்கம் எல் ஆர் என் மோட்டர்ஸ் சொல்லுங்கள் நான் கம்பெனி மேனேஜர் பேசுறேன் சொல்லுங்கள் சார் இப்போது வந்துட்டு ஹூண்டாயில் வந்துட்டு லியோ ஃபைன்னு ஒன்று வந்துருக்குங்க சார் பார்க்குறீங்களா ஓகேங்க

ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து சேஃப்ட்டி மெஷர் அதிகமாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து டீசலில் பார்க்குறீங்களா இல்லை வந்துட்டு ஈவியில் பார்க்குறீங்களா டீசல் வேரியண்ட்டும் இருக்குது ஈவியும் இருக்குது எது உங்களுக்கு வேணும் டீசல் வந்துட்டு ஆன் ரோட் பிரைஸ் வந்துட்டு செவன் லாக்ஸ் வருதுங்க ஈவி வந்துட்டு சிக்ஸ் லாக்ஸ் நம்ம பண்ணிட்டுருக்கோம் ஆ ஓகேங்க ஈவி ஈவியில் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு பேட்ரிஸ் வந்துட்டு நாலு பேட்ரிஸ் நம்ம கொடுப்போம் அதில் சார்ஜ் வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அது ஃபுல் சார்ஜ் ஆகுறத்துக்கு கிலோமீட்டருக்குன்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அதில் போகலாம் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம் ஆ அதில் பார்த்திங்கன்னா சேஃப்ட்டி மெஷர் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க சிக்ஸ் ஆர் பேக்ஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இது கூட இருக்குது இது இருக்குது ஸ்டேரிங் பவர் பவர் ஸ்டேரிங் இருக்குது அலாய் வீல் இருக்குது ஏபிஎஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது நீங்கள் ஸ்பீடாக போய்ட்ருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஏபிஎஸ் வந்துட்டு யூஸ் ஆகும் அண்டு ஆக்சிடண்ட் ஆகுறமாதிரி அதுக்கு ஏஐ இருக்குது அதுக்குள்ளாற ஆக்சிடண்ட் ஆகுறமாதிரி இருந்ததுன்னா அது வந்துட்டு கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் கார் ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் காரு அங்கேயே வந்துட்டு நின்றுடும் நீங்கள் வந்துட்டு மறுபடி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது நீங்கள் வந்துட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரம் நிறுத்திவிட்டு அப்புறமேட்டா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் இதில் பார்த்திங்கன்னா சீட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் சீட் தான் போட்டுருக்காங்க நீங்கள் தாராளமாக அஞ்சு பேர் என்னதுங்க புரியல இல்லைங்க அந்தமாதிரி வந்துட்டு டீசல் வேரியண்ட் மட்டுந்தான் நாங்கள் பண்ணுறோம் இந்தமாதிரி இதலாம் பண்ணுறது அது வந்துட்டு கம்பெனி தான் கொடுக்குறாங்க நார்மல் சீட் தான் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் அஞ்சு பேர் தாராளமாக நீங்கள் போகலாம் கீருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கீர் தான் நீங்கள் கீர் ஆட்டோமேட்டிக் கீர் தான் ஃபோர் கீர்ஸ் வரைக்கும் இருக்கும் ஆட்டோமேட்டிக் அது நீங்கள் ட்ரைவில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்ட்டே இருக்கலாம் ம் ஹண்ட்ரட் டீசல் வேரியண்ட் மட்டுந்தாங்க இதில் வராது

லோன் லோன் வந்து நம்ம அரேன்ச் பண்ணிக்கலாங்க லோன் வந்து பாத்திங்க லோன் வந்து நம்மளே நம்ம இது பண்ணிக்கலாங்க நம்ம கம்பெனியில் வந்து லோன் இதெல்லாம் இருக்குது பஜாஜ் இருக்குது நம்ம அதை பண்ணிக்கலாம் லோன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் ரோட்டு ப்ரைஸ் வந்து சிக்ஸ் வருது சிக்ஸ் லாக்ஸ் வருது நீங்கள் ட்யூவோடு சேர்த்து கட்டுற மாதிரி இருந்தால் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும்ங்க நீங்கள் மன்த் பர் மன்த் வந்துட்டு நீங்கள் கட்டுறீங்களா இல்லை த்ரீ மன்த்துக்கு ஒரு டைம் கட்டு கட்டுறீங்களா ஆ ஃபர் மன்த் கட்டுற மாதிரி இருந்தால் டென் தௌசண்ட் நம்ம பண்ண நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் த்ரீ மன்த்துக்கு ஒன்ஸுன்னா ஐம்பதாயிரம் கட்டுற மாதிரி இருக்கும்ங்க ஐம்பதாயிரத்தி சில்லறை வரும் சம்திங் வரும் அது நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் எது செலெக்ட் பண்ணிக்கிறீங்க த்ரீ மன்த்ஸ் ஓகே எப்போது வர்றீங்க ஈவினிங்களா ஈவினிங்குன்னா எப்போங்க டைம் எதாவது சொல்லமுடியுங்களா ம் சரி ஓகேங்க வாங்க செவன் வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் வந்து இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுங்க அட்ரஸ் வந்துட்டு நான் வாட்ஸப் பண்றேன் ஓகேங்களா ஓக் புரியலைங்க என்னது காலையில் ஒம்போது மணிக்கு நாங்கள் ஓப்பன் ஆகிடும் ஷோரூம்மு ஈவினிங் செவன் வரைக்கும் இருக்கும்ங்க புரியலைங்க என்ன கேக்கிறீங்க எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறீங்களா அது வாங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க ஆ ஓகேங்க ஓக்